தோட்டத்துக்கு கருவிகள் பயன்படுத்துகிறதுன்னு பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் ஏர் பலக்க ஏர் கலப்பைகள் மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்பட்டது இப்போது நவீனமாக்கப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக டிராக்ட்டர்களெலாம் பயன்படுத்தி வயலை உழுகுகிறோம் அதுமட்டும் இல்லாமல் பயிர் நடுறதுக்குமே இப்போ வந்து புதிய கண்டுபிடிப்பு கருவிகளெலாம் இருக்குது அதுயில்லாமல் வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத சூழ்நிலையில் வந்து நம்ம இப்போ இதை அறுவடை செய்வதற்கும் இயந்திரங்கள் பயன்படுத்துகிறோம் அறுவடை செய்வதற்கு இயந்திரங்கள் படுத்து பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் பார்த்தோம்னா முன்னாடி வந்து நெல் பயிரெலாம் வந்து அறுவடை பண்ணறதுங்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னால் மழை காலங்களுக்கு முன்பு நம்ம வந்து அறுவடையை முடித்தாகணும் இல்லைனா அந்த தானியங்கள் எல்லாம் வந்து மண்ணில் வந்து படுத்துடும் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த இயந்திரம் தானியங்கி இயந்திரங்களெலாம் வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக உடனே நெல் தனியாக காயவச்சு எடுத்துக்கலாம் அதுமட்டும் இல்லாமல் புல் கட்டுகளாக வந்து கட்டி நமக்கு தேவையான இடத்துக்குல்லாம் வந்து அதை கொண்டு போய் பாதுகாக்கவும் முடியுது இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனி இயந்திரங்கள் வந்ததுனால் விதைகளெலாம் பயிரிடுவதுக்கு இப்போ தனியாக இயந்திரங்கள் வந்துடுச்சு நிறைய விவ விவசாயிகளும் இப்போ இந்த இயந்திரங்களை பயன்படுத்துகிறதுனால ஆள் பற்றாக்குறை வந்து போக்கிக்கொள்ள முடிகிறது இல்லைனா இந்த விவசாயம் வந்து பெரிய ஒரு சிக்கலில் வந்து இருந்திருக்கும் இந்த இயந்திரங்களெலாம் இல்லைன்னா ஏன்னால் முன்னாடி ஆட்களுக்கு வந்து வெளியில் வந்து கட்டிட வேலைகளோ இல்லை ஆதரவுக்கு அதை சார்ந்த பணிகளோ கிடையாது முழுதும் விவசாயத்தில் மட்டுமே வந்து அப்போ பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்கள் அதிகமானதுனால் கட்டிட வேலைகளுக்காக அதிகம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது நகர்ப்புறங்களைத் தேடி மக்கள் சென்றுவிட்ட காரணத்தினால் கிராமப்புறங்களில் வந்து ஆள் பற்றாக்குறை இருந்துக்கொண்டேதான் இருக்குது இன்றைய அளவிலுமே அதை தவிர்க்கிறதுக்கு அதை வந்து நம்ம மேம்படுத்துவதுக்கு இந்த இயற்கை விவசாய கருவிகளெலாம் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த விவசாயிகள் ப கருவிகளை பயன்படுத்துகிற மூலம் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கிறது பாதுகாப்பானதாகவும் இருக்குது குறைந்த நேரத்தில் வந்து நம்ம முடிக்க முடியுது இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கை சீற்றத்திகள்னால் நம்ம பாதிப்பு புயல் வருவது மழை வருதுன்னால் அதற்கு முன்னாடியே அறுவடையை முடிக்கிறதுக்கு இந்த கருவிகளெலாம் ரொம்ப பயன்பாடாக இருக்குது